நான் வந்து இப்போது வெளிநாட்டுக்கு போகிறதா ப்ளான் பண்ணியிருக்கேன் என்னோடய பான் கார்டு வந்து அனுப்பப்பட்டதான்னு சொல்லிட்டு எனக்கு செக் பண்ணணும் நான் என்னோடய பான் கார்ட் நம்பர் அப்புறம் பிறந்த தேதி பற்றி இப்போ நான் சொல்கிறேன் அதை வெச்சு நீங்கள் எனக்கு என்னென்னு பார்த்து சொல்ல முடியுமா என்னோடய பான் கார்ட் நம்பர் வந்து வொய் இஸட் டபிள்யூ ஜீரோ ஃபோர் ஒன் டூ எயிட் நைன் என்னோடய பிறந்த தேதி பதினாலு ஜீரோ மூணு இரண்டாயிரத்து இரண்டு